நமது இந்திய ஓவிய முறைகள் அழிந்து வருகின்றன என்றால் பண்டைக்காலத்தில் மன்னர்கள் பா பா பாழ்ந்த முறை முறையில் பல ஓவியங்கள் மிகவும் நன்றாக ம பேணிக் காத்து வந்தனர் அவர்கள் ஆனால் இந்தக் காலத்தில் நா நம் யாருமே நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு நாம் யா ய சு முறையாக கற்றுக்கொடுக்கவில்லை அத மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ப சிற்பங்கள் ஆகட்டும் இங்கு கோவை பேரூர் பட்டிஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற சிற்பக்கலைகள் ஆகட்டும் மிகவும் வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு நிலையில் உள்ளன அப்படிப்பட்டவை என்னென்ன என்பதை என் மினாலின் முன்னே கூறியவது போல மதுரை மீனாட்சியம்மன் கோயில் க சிற்பக்கலையும் ப பேரூர் பட்டிஸ்வரர் கோயில் பணி கலையும் ஒன் இரண்டாகும் இதை நாம் முறைப்படி எல்லோருக்கும் நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு நன்றாக ஒவ்வொரு ராகஸ் கற்றுக்கொடுத்து அவற்றை நன்றாக பேணிக்காக்க வேண்டும் என்பது எனது இன்பம்